நான் செஞ்ச பெரிய சாதனைனா ஸ்டேட் ஈவெண்ட்டில் சிக்ஸ் ஹண்ரடில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்ததுதான் அது நான் ஆரம்பிக்கும்போது சின்ன லெவல்லேயிருந்து ஆரம்பிச்சேன் சின்னதாக நான் ஹண்ரட் மீட்டர் ஓடும் போது அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கும்போது இதுதான் பெரிய சாதனைன்னு நினச்சேன் ஆனால் இதோடய பெரிய சாதனை சாதிக்க வேண்டியது அதிகமாக இருக்குதுன்னு நான் எனக்கு தெரிஞ்சது மொதல் மொதலில் நான் ஓடும் போது நான் ரொம்ப நல்ல ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்போ என்னோடய கோச் வந்து நீ இன்னுமே நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் நான் சிக்ஸ் ஹண்ட்ரடில் ஓடி ஸ்டேட் ஈவெண்ட்டில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன் அது வாங்கும்போது கிடைச்ச மகிழ்ச்சி அப்ரிசியேஷன் சர்ட்டிஃபிகேட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னும் நான் இதோடு அதிக லெவலை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினைக்கும் நான் வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு நாளைக்கு சராசரியாக டூ டு த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஓடுவேன் அது ஓடுறதுனால என்னோடய ஃபிசிகல் என்னால் மெயின்டெய்ன் பண்ண முடியும் அது நான் மெயின்டெய்ன் பண்றதுனால் இன்னும் என்னோடய அச்சுவ்மென்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது அதில் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் தினைக்கும் நிறுத்தாமல் நான் டூ டு த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஓடுறதுனால ஜாகிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்றதுனால் என் ஃபிஸிக்கலில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்சுமே ஆகாமல் நான் கண்டினியூஸாக என்னோட அச்சீவ்மென்ட்டுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் நிறையாவே இன்னும் புதுசு புதுசாக எப்படிலாம் என்னோடய அச்சீவ்மென்ட்டை பார்க்குறது அதுக்கு நிறைய ட்ரிக்ஸு ட்ரிக்ஸ் ஷார்ட்கட்ஸு எல்லாமே யூஸ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய இதல்லாம் யூஸ் பண்றனால் நான் இன்னுமே என்னோடய கோல்ஸை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்